இங்கே வந்து ரோடு வந்து ரோட்டு வேலை நடந்துண்டு இருக்குது அதனால் இனி இப்படி உஷாடாக வரமுடியாது நீங்கள் வந்து இப்போ கரெட்டாக எந்த இடத்துல இருக்கீங்க அப்படியே யூ டேர்ன் எடுத்தால் சர்ச் சர்ச்சு பக்கத்தில் ஒரு ரோடு போகும் அதுலேருந்து நீங்கள் வந்து அப்படியே மாற்று இது நங்காத்தூர் போய் நங்காத்தூர்லேருந்து மாத்தூர் போய்விட்டு மாத்தூர்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னால் லெஃப்ட் சைடில் மூணாவது வீடு ஆமாம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய்விட்டு இப்படி வந்தீங்கன்னால் நீங்கள் ஆப்போஸிட்டிலே இங்கே மெயின் ரோட்டில் வந்து உமா மஹால் இருக்கும் அதுக்கு ஆப்போஸிட் சைட்டில் ரோடு க்ராஸ் ஆகும் அந்த ரோட்டில் வாங்க இங்கே வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள்

அதுலேருந்து லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு வாங்க புது ரோடு புது ரோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த புது ரோட்டில் வாங்க

ஆமாம்

என்ன ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அங்கே வந்து பெரிய ரௌண்டானா வரும் அதை தாண்டி வந்து கால் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு போங்க லெஃப்ட் சைடு வாங்க

அது

வாங்க நான் வெளியே தான் நிற்கிறேன் வாங்க

இதிலே ரைட் சைடு வாங்க ரைட் சைடில் நான் கீழேயே நின்றுன்னுக்குறேன்

ரைட் சைட்டிலே வாங்க அது அது பார்த்துக்குறீங்களா ம் ஆ